ஹலோ ஊஃபருங்களா சார் நான் வந்து திருச்சிலேருந்து மதுரை பக்கத்தில் இருக்கிற என்னுடைய நேட்டிவ் ப்ளேஸ்ஸு ஒரு வில்லேஜுக்கு போகணும் சார் வில்லேஜ் பேயரு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி மதுரை ரோடு இந்த மதுரை ரோடு சார் மதுரைக்கு முன்னாடியே இங்கேருந்து கரெக்டாக ஒரு நாற்பது கிலோமீட்ரு எவ்வளோ சார் ஒரு கிலோ மீட்ருக்கு நீங்கள் வாங்கிறீங்க இப்போ உங்கள்கிட்ட என்னென்ன வண்டி சார் வரும் காரு என்னென்னு கேப்பில் எவ்வளோ பேர் சீட்டிங் கெப்பாசிட்டியில் உள்ளது மாரி வண்டி இருக்குது நாங்க ஒரு அஞ்சு பேர் ஃபேமிலியோடய போகிறோம் எந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும் ஒரு கிலோமீட்ருக்கு எவ்வளோ சார் கேட்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு அதாவது அஞ்சாந்தேதி காலைல பத்து மணிக்கு வந்துடணும் சாய்ந்திரம் ஈவினிங் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிராமத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஒரு எட்டு மணிக்கு தான் வருவோம் ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளோ வாடகை கேட்பீங்க நாற்பதுலேந்து ஐம்பது கிலோமீட்ரு வரும் இப்போ இடையில அங்கே உள்ளுக்குள்ளாற கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்குலாம் போகிறது மாரி இருக்கும் அது ஒரு அஞ்சாறு கிலோமீட்ரு வரும் அப்புறம் வெயிட்டிங் சார்ஜ் ஃபுல்லா ஃபுல் டே எடுத்துக்கோங்க கிலோ மீட்ருக்கு எவ்வளோ கேட்பீங்க நாளைக்கு முதல்ல அஞ்சாந்தேதி கண்டிப்பாக கிடை வண்டி கிடைக்குமா என்ன ஏதுன்னு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் என்னென்ன ரேட்டில் சார் வண்டி இருக்குது காருக்கு என்ன ரேட்டு வேன்னா ஒரு ஃபேமிலியோடய போகிறோன்னா ஒரு இரு பத்து பேர் போகிற மாதிரி இருந்தான் வேனுக்கு என்ன ரேட்டு இப்போ சின்ன வண்டினா எப்படி இல்லை ஒரு நாலு பேர் சைலோ அந்த மாரி பெரிய வண்டியெலாம் என்ன ரேட்டு சார் இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே சார் எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ஏழாயிரத்துக்குள்ள பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க பட்ஜெட் அந்த ரேஞ்சில் பார்த்துங்க ஓகே சார் தேங்க் யூ நான் அட்ரஸ் உங்களுக்கு லொக்கேஷன் அனுச்சிவுட்றேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் லிஸ்ட்டும் எவ்வளோ அமௌண்ட்டு என்னென்ன கா வண்டிக்கு என்னென்ன ரேட் அப்படிங்கிறதும் அஞ்சாந்தேதி வண்டி அவைலபுளாக இருக்குமா தேங்க் யூ சார்